எங்கள் மாவட்டம் வந்து தருமபுரி மாவட்டம் இது வந்து சிறுதானிய மாவட்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கே வந்து முட்புதர் காடுகள் அதிகமாக இருந்தால்கூட இந்த மண்ணோடய வளம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பெருசாக விவசாயம் பண்ண முடியாது டெல்டா மாவட்டங்களில் வர ஒரு விவசாயம் எங்கள் தருமபுரி டிஸ்ட்டிக்கில் பண்ண முடியாது இங்கே நெல் கேழ்வரகுலாம் போட்டால்கூட கிணற்றுப் பாசனம் இல்லேனால் சொட்டுநீர் பாசனம் நிறைய தண்ணி இருக்கிற பகுதியில் தான் பண்ண முடியும் ஸோ நெ பெரும்பாலான நிலங்கள் வந்து கொஞ்சம் மண் வறட்சியான மண்ணாகதான் இருக்கும் அதனால் நாங்கள் வந்து தென்னைமரம் மாமரம் இந்த மாதிரி தான் வச்சிருப்போம் அப்றம் ஆடு மாடு வளர்ப்போம் அதுக்கப்புறம் பிரதான தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டு ப மா மாடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாடு பிஸ்னஸ் தான் எங்கள் சைடு ஃபுல்லுமே மாடு மூலிமா வர பால் வந்து நாங்கள் சின்னதாக ஒரு பால் சொசைட்டி வச்சு இப்போ ஒரு ஹட்சன் கம்பெனியாக மாறியிருக்கு அதனால் எங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே அந்த ஹட்சன் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க வேலைவாய்ப்பும் அதிகரிச்சிருக்குது அப்றம் தேங்காய்மரம் நெ நாங்கள் நிறைய வச்சிருக்கறனால தென்னைமரம் அதுலேருந்து நார் வரும் அதனால் அந்த நார் வச்சிருக்கோம் நார் கம்பெனி வச்சிருக்கோம் அதில் இருந்து வந்து அந்த பாக்கு மட்டை செய்கிறது அது எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சிட்டிருக்கோம்